நம்ம வீட்டுல பார்த்தீங்கனா வச்சிக்குங்களன் நாங்கள் இருக்கிறது ஒரு தோட்டத்துக்குள்ள தான் அந்த தோட்டத்தில் ஃபுல்லா இருக்குது எல்லாமே வந்து நிறையா மாசத்தில் விளையக்கூடிய பயிர்களாக தான் போடுறோம் இந்த இந்த சீசன்லலாம் பார்த்தீங்க வச்சிக்கோங்க மழை ரொம்ப கம்மி அதனால் வந்து பார்த்தீங்கனு வச்சிக்கோங்களேன் ஒரு த்ரீ மன்த்து ஃபோர் மன்த்தில் விளையக்கூடிய பயிர்கள் தான் நாங்கள் போடுவோம் வீடு மாடி வீடு இல்லைங்க அதனால் நம்ம மேலேயிலாம் எதுவும் போடுறதில்ல